இப்போ ஒரு சிறுவன் வந்து பேங்குக்கு வரும் போது அப்போ அவன் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படினு கேட்கும்போது வித்ட்ராயல் செல்லான் வாங்கி அதில் வந்து அவனுடைய அகௌண்ட் நம்பர் மொதலில் வந்து அகௌண்ட் நம்பரை அவனை எழுத சொல்லிவிட்டு டேட் போட சொல்லணும் டேட் போட சொல்லிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறான் அப்படினு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து அதில் ஃபில்லப் பண்ணி அவனுடைய கையெழுத்தை போட சொல்லி அதுக்கப்புறம் கேஷியர் கிட்டே கொடுக்க சொல்லணும் கொடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் போடுறானோ அது எழுதி அவன் கையெழுத்து போட்டு கேஷியர் கிட்டே கொடுத்து அதுக்கப்புறம் வாங்கும்போது அந்த மாரி தான் அவனுக்கு சொல்லி தரணும் அப்படி இல்லை அப்படினா ஏடிஎம் கார்டு மூலயமா எடுக்கிற அப்படின்னா ஏடிஎம்மில் வந்து பின் நம்பர் அவனுடைய பின் நம்பர் என்னயிருக்கு அப்படினு சொல்லி அந்த பின் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் அதில் வித்ட்ராயல் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படி சொல்லி அதை அந்த அமௌண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்து அதுக்கப்புறம் கேஷ் வந்து எடுக்க சொல்லி சொல்லி தரணும்